இங்கே கோபி மஞ்சுரியன் கோலா உருண்டை கட்லட்டு அதெல்லாம் செய்யனுன்னு ஆசை சாப்பிட்டுருக்கேன் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் அடுத்தவங்க செஞ்சு கொடுத்தும் சாப்பிட்டுருக்கேன் ஆனால் எனக்கு செய்யனுன்னு ஆஸ் ஆசை கற்றுக்குனுன்ட்டு இன்னும் சான்ஸ் கிடைக்கல கற்றுக்க முடியல